ஒன்று ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து அஞ்சு ஒன்று பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்து அஞ்சு